நான் வந்து கீர்த்தனா பேசறேன் நெய்வேலியில் ஃபிஃப்த் க்ராஸ் ஸ்ட்ரீடில் வந்து செகண்ட் பிளாக்கில் இருக்கேன் இது மாதிரி நான் வந்து உங்கள் ஹோட்டலில் வந்துட்டு மதியம் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாற்றி மட்டன் பிரியாணி கொடுத்திருக்கீங்க இதை வந்துட்டு நான் எப்படிங்க சாப்பிடறது நாங்கள் வந்து கரெக்டாகதானே ஆர்டர் கொடுக்கிறோம் நீங்கள் எதுக்கு இப் மாற்றி அனுப்புறீங்க இப்போது வந்து நீங்கள் மாற்றி அனுப்பிச்சுருக்கீங்க இப்போது நான் எப்படி உங்கள் கிட்ட திரும்ப ரிட்டர்ன் பண்ணறது வந்து வாங்கிட்டும் நீங்கள் போக மாட்டீங்க இப்போது வந்து நான் இதை வந்து புகார் செய்யணும் அப்படின்னா நான் வந்து எங்கே போயிட்டு புகார் செய்யறது உங்கள் உங்கள் உணவகம் மேல் புகார் செய்யறதா இல்லை டெலிவரி பண்ண அந்த ஸ்விக்கி பார்ட்னர்ஷிப்பில் போயிட்டு புகார் செய்யறதா நீங்கள் வந்து எதனா வந்து எனக்கு வந்து இப்போது ஒரு தொடர்பு தொடர்பு கொள்ளுறதுக்கு வந்து ஏதா நம்பர் கொடுங்க நான் வந்து இதே மாதிரி தான் முன்னாடி டைம் பண்ணிணப்பவும் பண்ணிணீங்க வந்துட்டு எப்படி நான் வந்து உங்களுக்கு கண்வின் பண்ணுறது அப்போதானே உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாற்றி பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நீங்கள் கொடுக்கறதலாம் வந்து சாப்டிட்ருக்க முடியாதுலே சரி இந்த நம்பர் சொல்லறீங்களே இந்த நம்பர்க்கு நான் வந்து கால் பண்ணி இது மாதிரி வந்து நான் புகார் தெரிவிக்க போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்